தமிழ்நாட்டில் சுற்றுலா வரவங்களுக்கு வந்து நிறைய சுற்றி பார்க்குறது அப்புறமா சுற்றுலா போக நிறைய பிளேசஸ் இருக்குது இங்கே கிருஷ் கிருஷ்ணகிரின்னு எடுத்தால் ஷர்பஷா மௌடைன் இருக்குது அதில் ட்ரக்கிங் போகலாம் அப்புறமா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது அங்கே போட்டிங் போகலாம் அப்புறமா நாமக்கல்லில் மலைக்கோட்டை இருக்குது அந்த ம மலையெலாம் சுற்றி பார்க்கலாம் அப்புறமா திருண்ணாமலையில் திருண்ணாமலை டெம்பிள் இருக்குது டெம்பிளில் போய் பார்க்கலாம் அப்புறமா திருப்பதிக்கு போனால் திருப்பதி மலை ஏறலாம் திருப்பதி டெம்பிள் பார்க்கலாம் இது மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது அப்புறமா சென்னைக்கு போனால் மெரினா பீச்சு மாலு ஸ்கைவாக்கு சிதம்பரமில் சிதம்பரம் ஸ்டேடியம்மு இதுமாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது அப்புறமா கோயம்புத்தூர் திருச்சி திருச்சியில் வந்து அந்த த்ரீ ரிவர்ஸ் வந்து சேர்கிற ஒரு இடம் இருக்குது அங்கெல்லாம் போய் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் நிறைய ப்ளேஸஸ் இருக்குது நிறைய இன்னும் பார்க்காம இருக்கிற நிறைய சுற்றுலா பிளேஸஸெலாம் இருக்குது அது வந்து அவங்க பார்க்கலாம் போட் போகலாம் ஸ்விம்மிங்கு பிரீ ஸ்டேடியம்மு ஸ்டேடியம்மு பார்க்கு அந்த மாதிரி இருந்தால் சில் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஸ்விம்மிங்கு கற்று தருவாங்க அது மாதிரி ஸ்விம்மிங் வந்து இங்கையும் அவங்க ட்ரைன் பண்ணலாம் நிறைய ப்ளேஸஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அவங்க வந்து இங்கே அங்கே அங்கே கண்ட்ரியில் அவங்க கன்ட்ரியில் என்ஜாய் பண்ணுறதை விட தமிழ்நாட்டிலையும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய சுற்றுலா பிளேஸஸெலாம் இருக்குது